எங்கள் வீட்டில் வந்துகிட்டு என் கூட பிறந்தது என் தம்பி மட்டும் தான் சித்தப்பா பசங்க எல்லா இருக்காங்கள் எல்லாருமே நல்லா ஜாலியாக ஒண்ணாக நல்லா இருப்போம் ஆனால் என் தம்பி மட்டும் தான் இருக்கோம் அவன் பார்த்தீங்கனா எங்களுக்குள்ளேலா வந்து ரொம்ப சண்டை எனக்கும் அவனுக்கும் ஓரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டிஃப்ரன்ஸ் இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் இருக்குதுனு வச்சுக்கோங்கள அவனுக்கு சின்ன வயதில் எனக்கும் அவனுக்கும் நிறைய வந்துகிட்டு சண்டை அதை மாதிரி வரும் சண்டையும் போட்டுப்போம் உடனே போயிட்டு சேர்ந்துருவோம் அவனுக்கு எதாவது ஓரு விளையாட்டு அப்படின்னா அதில் ஜெயிக்கணும் அதில் இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விளையாட்டு எடுக்குகிறோம் அப்படினா அதில் வந்து அவன் தான் ஜெயிக்கணும் அப்படினு நினப்பா அதை நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா அவனுக்கு அதை அவனால் ஏற்றுக்கவே முடியாது அதனால் நான் நிறைய விட்டுக்கொடுப்பேன் அந்த மாதிரி ஒருவொரு சில இதுலேலாம் நான் விட்டுக்கொடுப்பேன் எனக்கு விட்டுக்கொடுக்குறதுலலா அவனும் விட்டுக்கொடுப்பான் ஆனால் ஸ்னாக்ஸ் சாப்பிட்றதுல ரெண்டு பேருமே விட்டுக்கொடுக்க மாட்டோம் அதில் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டாக இருப்போம் அதே மாதிரி தோசைக்குலாம் நிறைய அடிச்சுட்டிருக்கோம் ஒரு நாள் எங்கள் அம்மா வந்துகிட்டு ரெண்டு தோசை சுட்டாங்கள் ஆளுக்கு ஒரு தோசை அப்படினு சொல்லிட்டு அப்போலாம் சின்ன பிள்ளல்ல ஒரு தோசை தான் சாப்பிடுவோம் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டோம் அப்போ தோசை வந்துகிட்டு அன்னிக்கு ரொம்ப சட்னி டேஸ்டாக இருந்துதா சரி இன்னொரு தோசை சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல அம்மா கிட்ட அவன் தட்டில் இருந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்ட போது அவன் என்ன பண்ணான் அன்னிக்கு செம சண்டையாயிடுச்சு அவன் அவன் கிட்டேருந்து வாங்குனதும் அவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான் எனக்கும் அவனுக்கும் அடிச்சுக்கிட்டு அது செமயாயிடுச்சு அது எங்கள் அம்மாவுக்கு கேட்டிருந்தா நான் ஊற்றி கொடுத்துருக்க மாட்டனா என்ன பண்ணிறிங்க அது இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கள் அப்புறம் இந்தால் நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற எனக்கு பண்ணல அப்படினு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சண்டையாயிடுச்சு அப்படி அப்படியே வீட்டை விட்டு வெளியில் வந்துகிட்டேன் என்ன தேடிகிட்டேருந்தாங்கள் நான் ஆக்ஷுவல்லாக வீட்டுக்கு வெளியில் தோட்டத்தில் இருந்தேன் நைட்டு தேடினாங்க தேடிகிட்டே இருந்தாங்கள் நான் கிடைக்கவே இல்லை அவங்க ஆனால் பார்க் பாவம் பயந்துட்டாங்கள் வெளிலாம் போயிட்டு பக்கத்தெரு பக்கத்து தெருலேலாம் அப்போ நாங்கள் வாடகைக்கு வீட்டுக்கு தான் இருந்தோம் அப்போ பக்கத்து தெருளேலாம் எங்கள் அம்மா பேசமாட்டாங்க அங்கே இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வந்தாங்கள் என் மேலே அது ரொம்ப ஒரு பெரிய மிஸ்டேக் இன்னுமும் நான் வளந்துகிட்டனே தவிர எனக்கு அந்த அந்த நிகழ்ச்சி இன்னுமே எங்கள் அம்மாவை அந்த மாதிரி பண்ணிகிட்டேனே அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்துது இருக்கும் இன்னும் அப்படியே தான் இருக்குது மனதில் மறையாமல் ஒருசிலதுளி நம்பளுக்கு மனசுலே இருக்கும் இல்லையா நெறையா விஷயம் பண்ணிருப்போம் அதில் ரொம்ப பாதித்த விஷயம் மட்டும் நம்ப மனசுல அப்படியே இருக்கும் அது இது எனக்கு ரொம்ப ஒரு பாதித்த பட்ட ஒரு நிகழ்ச்சி எங்கள் அம்மா அங்கே பக்கத்துலேலாம் தேடிகிட்டு வந்து உள்ளால உள்ளாலே போகல செமயா அழுதாங்கள் எங்கள் அப்பா வந்துவிட்டுட்டாரு வேலை முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு வந்துவிட்டாரு நைட்டு வந்து என்னாச்சு ஏன் வெளியில் எல்லா உக்காந்துருக்கீங்கனா இந்த மாதிரி பாப்பாவை காணும் அப்படினு சொல்லுறாங்க எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப சண்டையாயிடுச்சு நீ ஏன் என்ன ஆச்சு ஏன் அடிச்ச அப்படினு சொல்லி எங்கள் அப்பா பேசுனாரு பேசுன போது இல்லை தப்பு தான் இந்த மாதிரி தோசைக்கு அடிச்சுட்டாங்க நானும் ஒரு டென்ஷனில் ஏதோ பண்ணிட்டேன் அப்படினாங்க அப்பறம் வந்துகிட்டு பின்னாடிலேந்து நான் சரி அப்பா வந்த குரல் கேட்டுவிட்டு நானே வந்துவிட்டேன் வந்ததும் எங்கள் அம்மாவுக்கு வந்து என் மேலே கோபம் வரல என்ன அப்படியே பிடிச்சி கட்டி பிடிச்சிகிட்டாங்கள் அழுவுனாங்கள் இனிமேல் அடிக்க மாட்டேன் போகமாட்டேன் நீ சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படினு சரி அப்பா தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் சே நம்ம விட்டுக்கொடுத்து இருக்கணும் தம்பி கிட்ட அப்படினு கூடப் பிறந்தவங்கள் விட்டுக்கொடுத்துருக்குனும் தோசைக்காக பண்ணிகிட்டோமே அப்படினு எனக்கும் கொஞ்ச கோபம் இருந்தாலும் எங்கள் அம்மா மேலே ஒரு சின்ன அவனுக்கு பண்ணுறாங்க எனக்கு பண்ணலன்ற ஒரு இது வந்து அப்போவே ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு அப்போவே சரி நானு ஒருசிலது விட்டுக்கொடுப்ப அதுவும் அநியாயத்துக்கு நல்லவளாகவும் மாறலை அப்போப்ப எங்களுக்குள்ளேலா சண்டையும் வரும் சும்மா இது மாதிரி அம்மாக்கு கஷ்டப்படாமல் அம்மாக்கு மனசு கஷ்டப்படாத மாதிரி இருந்துதுனா நான் அந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் அந்த மாதிரியே போயிட்டுருந்துது லைஃப் நல்லா போச்சு நல்லா படிச்ச தம்பி வந்து சின்ன வயசில் நல்லா படிக்கமாட்டான் அப்பாகிட்ட செமயா அடிவாங்குவான் அவனை அடிச்சால் எங்களுக்கு கோ எனக்கு ஃபஸ்ட்டு கோவம் வந்துரும் எங்கள் அப்பாகிட்ட நான் பேசமாட்டேன் அவனை அடிச்சார்னா நான் பேச என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லே அவங்க கண்டுபிடிப்பாங்க இப்போ என் தம்பியை அடிக்கிறாங்கள் அப்படின்னா நான் ஒரு மாதிரி பார்ப்பனா அப்படியே வந்து எங்கள் அப்பா என்னா சொல்லுவாரு என் கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவாரு அப்படியே போயிட்ருக்கும் நான் பேசமாட்டேன் ரெண்டு நாள் விட்டுவிட்டு அப்புறம் பேசுவ அந்தமாதிரி போயிடிருக்கும் தம்பினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா நல்லா பா நல்லா பார்த்துப்பா நானு நல்லா பார்த்துப்பேன் நல்லபடியாக இருப்போம் ஒரு சண்டை போடாமல் இருப்போம் இப்போ இருக்கோம் அப்போலாம் பயங்கரமாக சண்டை போடுவோம் நிறைய இடத்துல கில்லிருக்கான் அந்த காயங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது தழும்பா அதெல்லா ஒரு நினைவுகள் அதே போல நிறையா விட்டுக்கொடுப்பான் எனக்காக என் மேலே உயிராகருப்பான் நான் இல்லேனா ஒரு நிமிஷம் கூட மேரேஜிக்கு அப்புறம் தான் அவனுக்கு இன்னும் நிறையா என்னோடய மேரேஜிக்கு அப்புறம் தான் என் மேலே இன்னும் அவனுக்கு அஃபக்க்ஷன்ஸ் அதிகமாகிச்சு எனக்கும் அவன் மேலே நிறையா அபெக்க்ஷன்ஸ் இருக்குது சொல்லுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவன் இல்லேன்னா நான் கிடையாது அதே போல கூடப் பிறந்தவங்கனா அவன் எப்படி சொல்கிறது எங்கள் அம்மாவுக்கு அடுத்து அவன் என்ன பார்த்துக்குறதுல அந்த அளவுக்கு நல்லா கேரிங்காக பார்த்துப்பான் என் பசங்களையும் நல்லா பார்த்துப்பான் இப்ப நல்லா பார்த்துக்குறான் க மேரேஜ் ஆன பிறகு என்ன பண்ணுவான் என்னென்னு தெரியல அந்த பாசம் நான் என்னைக்கும் நிலச்சி இருக்கணு அப்படினு நினைக்குறேன் நிறைய சண்டைகள் நிறையா வீட்டில் பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் நிறைய என்னென்ன நடக்க கூடாதோ அது எல்லாமே நடந்துச்சு இன்னமும் எனக்கு சப்போர்டிவ்வாக இருப்பான் நான் நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் ஃபைவ் இயர்ஸாக டைவர்ஸ் மட்டும் தான் வாங்கலை இது எல்லாமே எல்லாமே என் விஷயத்தில் சின்ன வயதில் என்னென்னா நடக்கணுமோ அது எல்லாமே நடந்துடுச்சு நான் பசங்களோடு தனியாக இருக்க இந்த மாதிரி எனக்கு அரவணைப்பு எனக்கு வந்து சப்போர்டிவ்வாக இருக்குகிறது எங்கள் பேரெண்ட்ஸு முக்கியமாக என் தம்பி இல்லைன்னா எதுவுமே இல்லை எங்கள் அப்பாவுக்கு சொல்லி புரியவச்சு என்ன அந்த இடத்துல எங்கள் அம்மா வீட்டில் இருக்குறது ஒத்துகிட்டது அவன் தான் எங்கள் பசங்க கூட பார்த்துப்பான் அரவ ஒரு அரவணைப்பு கொடுக்குறாங்க அவ்வளோ தான் மற்றபடி எங்கள் வீ ட்டில் நான் யாரையும் கஷ்டப்படுத்தமாட்டேன் என்னோடைய செலவு என் பசங்க செலவை நான் பார்த்துப்பேன் எனக்கு ஒரு சேஃப்டியாக ஒரு எடம் குடுத்து இருக்கா இருக்க நானு அவ்ளோதா மத்தபடி இருந்தாலும் நான் அவனுக்கு எதுவும் கஷ்டத்தைகொடுக்க மாட்டேன் அதே போல அவனுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் செய்வேன் அவனு இன்னுமும் வரைக்கும் எனக்கு இதில்லேக்கா அதில்லேக்கானு என்கிட்ட கேட்பான் இன்னுமும் நான் அதை அப்படியே செய்வேன் அவனு என்னோடய பையன்மாதிரி நினச்சி அவன் தான் எனக்கு ஃபஸ்ட் பையன் மாதிரி அவனை ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கடுத்து எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அவனுக்கு அடுத்து தான் என் பசங்களே நல்லா பார்த்துப்பான் என்ன சொல்கிறது என் கதை முக்கியமாக கஷ்டத்தில் உதவுறதுதான உறவு அப்படினு சொல்லுவாங்கள் உறவுனா மற்ற உறவுளாம் பொய் கூட பிறந்தவங்க மட்டும்தான் மெய்னு சொல்லுவாங்கள் இப்போதைக்கி அது மெய்யி அவன் வந்து நிறைய விஷயத்தில் சப்போர்டிவ்வாக இருக்கான் எதுவும் ஏ விஷயத்தில் மேரேஜ் விஷயத்தில் என் மேரேஜ் விஷயத்தில் அவன் தான் எனக்கு சப்போர்டிவ் எனக்கு எதாது ஒரு பிரச்சினன்னா அதை ஓடி வந்து ஃபஸ்ட் ஆளாக நிற்கறவன் மத்தவங்கள்லா வந்து நிற்கறதுக்கு பயப்புடுவாங்கள் அவந்தான் வந்து எனக்கு வந்து அவன் லைஃப் போனாலும் சரி தான் அப்படினு சொல்லிகிட்டு அவன் அவன் லைஃப் யோஸிச்சி பார்க்காம அந்த இடத்துல எனக்காக வந்து நின்னான் அந்த ஸ்டேஜில் அவனுக்கும் அவனுக்கு இன்னு மேரேஜ் ஆகலை அப்படி இருந்தும் நான் எங்கள் அம்மா வீட்டில் வாழாமல் தான் இருக்க அப்படின்னும்போது அதை ஒரு செகென்ட் கூட யோசிக்காமல் ஃபைவ் இயர்ஸாக அவங்க வீட்டில் தான் இருக்க என்ன நல்லபடியாக பார்த்துக்குறான் அவனுக்கு அலைன்ஸ் வந்துகிட்ருக்கு போயிட்ருக்குது வரவங்கள்ட என்ன சொல்லுவோ அப்படினா எங்கள் அக்காவை ஏத்துக்குறமாதிரி வேணும் பொண்ணு அப்படிதான் எனக்கு அந்த ஃபேமிலி வேணும் அப்படின்னு சொல்லுவான் அதுலலா எனக்கு ஆத்துறமாக வரும் அழுவையாக வரும் இப்படிலாம் வந்து நம்ப இருக்கோமே இப்படி இப்படி வந்து அவனை கஷ்டப்படுத்துகிறோமே அப்படினு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காயிருக்கும் இன்னுமும் அப்படி இருக்குது நான் எப்படி இருக்கனோ இல்லையோ எனக்கு கஷ் கடவுள் வந்து எல்லா கஷ்டத்தையும் எனக்கு தரணு என் தம்பிக்கு மட்டும் எந்த ஒரு கஷ்டத்தையும் தரவே கூடாது நான் இருக்கிற வரைக்கும் என் தம்பியை நல்லபடியாக நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறன் நான் இப்போ நல்லபடியாக பார்த்துப்ப என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்னென்ன ஹெல்ப் பண்ணனுமோ நான் பண்ணுவேன் என்கிட்ட இல்லைனு நான் அவன்கிட்ட மட்டும் நான் என்னால் பண்ண முடியாதுனு என்னால் சொல்லவே முடியாது பார்க்லாம் எப்படி இருக்குதுனு தெரியல லைஃப்